எங்கள் வீட்டில அதிகம் தினத்தந்தி அப்படி தமிழ் செய்தித்தாள்கள் தான் பார்ப்போம் இன்னொன்று அப்புறம் வந்து எங்களுக்கு தொலைக்காட்சி செய்தி செய்தி சேனல்கள்னால் நிறைய வந்து காமெடி ஷோஸ் பார்ப்போம் ஷோஸ் தான் அதிகம் பார்ப்போம் சீரியல்ஸ் அதிகம் பார்க்க மாட்டோம் அம்மா அப்பா பார்ப்பாங்க நாங்கள் யாரும் சீரியல்ஸ் அதிகம் பார்க்க மாட்டோம் அதிகமாக என்டர்டைன்மெண்ட் எதில் இருக்கோ அந்தமாதிரி விஜய் டிவி சேனல்ஸ் மற்றபடி கார்ட்டூன் சேனல்ஸ்ல நிறைய பார்ப்போம் மூவிஸ் பார்ப்போம் இந்த சீரியல்ஸ் இல்லாமல் பாக்கி என்னென்ன என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்ப்போம் தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல வந்து அன் அன் அன் டே நியூசஸ் வந்து கிளீயராகவும் அப்பப்போ உள்ளது மாதிரியும் நல்லா கிளீ தெளிவாக இருக்கும் அதனாள நாங்கள் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுவோம் சேனல்ல வந்து விஜய் விஜய் டிவியும் கார்ட்டூன்ஸ் பா கார்ட்டூன்ல வந்து போகோ பார்ப்போம் அப்புறம் சுட்டி டிவி அப்புறம் போக்கிமேன் அந்தமாதிரி சேர்ந்து பார்ப்போம் எல்லாரும்